சர்வதேச அளவில் வந்து கோல்ஃப் ட்ரக்பீ குத்துச்சண்டை கிக் பாக்சிங் அப்புறம் வந்து படகுப் பந்தயம் அப்புறம் இந்த மாதிரி மல்யுத்தம் இந்த மாதிரி விளையாட்டுக்களெலாம் வந்து சர்வதேசத்தில் வந்து இன்னுமே அதுக்கான முழு அங்கீகாரம் கொடுக்கல அதுக்கான அங்கீகாரம் கொடுத்தா அந்த படகுப் பந்தயமெலாம் வந்து ஓரளவுக்கு வந்து இன்னும் வந்து ரீச் ஆகாமல் இருக்குது ஸோ வந்து அதெல்லாம் வந்து கிக் பாக்சிங் அப்படிங்கிறது வந்து ஃபாரின் அண்டு அதர் இன்டர்நேஷனல் சைட்டில் மட்டும்தான் அது அதிகமாக இருக்குது இன்னும் வந்து ரூரல் பிளேசஸ் அந்த சைட் எல்லாம் இன்னும் வரல ஸோ அதுக் அதுக்கு வந்து அங்கீகாரம் கொடுத்தா தான் அதை வந்து அதிகமாக எல்லாேரும் வந்து விளையாட ஆரம்பிப்பாங்க ஸோ இந்த மாதிரி இதுவே எல்லாத்துக்குமே வந்து அங்கீகாரம் தேவைப்படுது